இப்போ வந்து என்னோடய சொந்த ஊரில் எனக்கு பிடிச்ச விஷயம் எதுனால் எல்லலோருமே ஒற்றுமையா இருப்பாங்க எதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லோரும் ஒற்றுமையா செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயோலாம் எனக்கு பிடிக்கும் இந்த சண்டை எந்த இது வரை ஒருத்தவுங்கள் துயரத்தில் இருந்தாலும் சரி ஒருத்தவுங்கள் சந்தோஷமா இருந்தாலும் சரி எல்லாரும் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ சந்தோஷமா ஒரு ஃபங்ஷன் நடக்குதுனா அவர்களுக்கு வீட்டில் போய் என்னன்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் ஒருத்தவங்க வீட்டில் சப்போஸ் ஏதோ ஒரு டெத் இருந்துதுன்னால் அவர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் வந்து எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாத்திலையும் அதனால வந்து எனக்கு எங்கள் ஊரில் வந்து இந்த விஷயோலாம் பிடிக்கும் அது மாதிரி எங்கள் ஊரில் திருவிழாவாக இருக்கட்டும் பொங்கல் விழாவாக இருக்கட்டும் இதெலாம் வந்து ரொம்பவே கிராண்டாக நடத்துவாங்க எல்லா எல்லா எல்லோருக்கும் ஒரு போட்டி வச்சு எல்லோரையும் வந்து அதில் வந்து பார்ட்டிஸ்பேட் பண்ண வச்சு எல்லோரையும் சந்தோஷமா இருக்க வைக்கணும்கிறது வந்து ஒரு ஒரு முக்கிய எண்ணமாக இருக்கும் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே சரி அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எப்போதுமே எல்லா எப்போதும் சந்தோஷமா இருக்குவாங்கலானு சொல்ல முடியாது ஆனால் வந்து மோஸ்ட்லி எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க சப்போஸ் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள்ல தான் ஏதாவது கஷ்டம் வந்துடும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சேடாயிடுவோம் மற்றபடி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் அதனால் எனக்கு வேறு எந்த ஊர் போகிறதும் பிடிக்காது அதனால நான் மோஸ்ட்லி எங்கள் ஊரிலே தான் இருப்பேன் இது மாதிரி விஷயத்துனால அப்புறோம் வந்து திருவிழானால் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கனா திருவிழாலாம் எங்கள் ஊரில் வந்து மூணு நாள் திருவிழாவாக நடக்கும் மூணு நாள் விளக்கு பூஜையில் ஆரமிச்சு அடுத்த நாள் வந்து அலங்காரம் அபிஷேகம் பண்ணி மூணாவது நாள் வந்து பால் காவடி பால் குடம் காவடி இந்த மாதிரியெல்லாம் எடுத்து முடிச்சு அப்புறோம் கஞ்சி வார்த்தல் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அப்புறோம் வந்து மாவிளக்கு மாவு போடறது அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் முடிக்குவாங்க அப்பறம் வந்து நைட்டானோடன சாமி வந்து வீதி உலா வரும் ஒரு ஆறு வீதி இருக்குது எங்களுக்கு அந்த ஆறு வீதிலையும் வந்து எங்கள் எங்களோடைய இளைஞர்களே எங்கள் அண்ணன் அந்த மாதிரி உள்ள பசங்கள் மட்டும் வந்து எங்க சாமியை வந்து தூக்கி ஆறு வீதிலையும் சுற்றி தூக்கிட்டு வந்து நிறுத்துவாங்க அதனால வந்து வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் உள்ள ஃபங்ஷன்ஸ் ஸு எல்லாமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மூணு நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சினையும் நடக்காது அதுதான் முக்கிய விஷயம் இப்போ மற்ற ஊர்லெலாம் வந்து நீங்கள் ஏதாது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு வைச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக ஏதாவுது ஒரு சண்டை சச்சரவெல்லாம் நடக்கும் ஆனால் எங்கள் ஊரில்அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு எங்கேயும் வெளியில் போகவே பிடிக்காது இது மாதிரி விஷயோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் எங்கேயுமே வெளியிலலாம் போகவே மாட்டேன்